சார் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூமா சார் சொல்றீங்ளா நான் என்னோடய அக்காக்காக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாம்னு இருக்கேன் அதை பற்றின கொஞ்ச டீடெயில்ஸ் சொல்ல முடியுமா நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒன் லேக் மேலே ஒன் லேக்குள்ளே அந்தமாதிரி சார் ஒன் லேக் ட்வென்ட்டி தௌசண்ட் அவ்வளோதான் ஓகே சார் இல்லை நாங்கள் முன்னாடியே புக் பண்ணணுமா இல்லை அன்றைக்கே வந்து நாங்கள் வந்து கலரை சூஸ் பண்ணிக்கலாமா ஓகே சார் இஎம்ஐயில்தான் சார் எடுக்கிறோம் அதை பற்றிய கொஞ்சம் டீடெயில்ஸ் சொல்றீங்களா ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சொல்லுங்க ஓகே சார்

ஒன் லேக் தனியா கொடுத்துட்டு பேட்டரிக்கு தனியாக டென் தௌசண்ட் கொடுக்கணுமா ஓகே சார் வரும் போது என்னென்ன கொண்டு வரணும் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார்